தமிழ் முதல்ல பேசும் போது நல்ல தெளிவாக பேசணும் வச்சோம் இப்போ வந்து பேசையில் பாதி தமிலும் இங்கிலீஷும் கலந்து கலந்து வருது மொழிகள் மாறயில் இப்படி ஊட ஊட இங்கிலீஷ் வார்த்தைகளும் சேர்ந்து தமிழோட வந்துருது எப்படி நம்ம எப்படி பேசுனாலும் அந்த தமில்மொழி மாதிரி பழைய தமில்மொழி மாதிரி இல்லை எவ்வளோ இப்போ முந்தியெல்லாம் மன்னிச்சுருங்கன்னு சொல்லுவோம் இப்போ இங்கிலீஷ் கலந்து சாரி அப்படின்னு சொல்லுறோம் முந்தி மாதிரி நம்ம பேசுகிறது இல்லை இப்போ எது எடுத்தாலும் சாரி இப்போ காலையில் வணக்கம்னு சொல்லுவோம் இப்போ வந்து குட் மார்னிங் சொல்லுறாங்க அந்த மாதிரி இங்கிலீஷ் கலந்து கலந்து நம்மள்கிட்ட இந்த வார்த்தைகள் புலங்கி வருது தமிழ் மாதிரி எந்த உச்சரிப்பும் வராது அந்த அளவுக்கு நாகரீகம் பெருகி இருக்கு